எனக்கு பிடிச்ச என்ன சீசன் வந்து குளிர்காலம் குளிர்காலத்துல வந்து ட்ராவல் போக செம்மையாக இருக்கும் அந்த கூலிங் காற்று அதுவும் ட்ரெயினில் பயணம் போகறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் ஜூன் ஜூலை மாதத்துலேலாம் குற்றாலம் போய் குளிக்கிறதுக்கு செம்மை என்ஜாயாக இருக்கும் அதுக்கப்புறமா அந்த குளிர்காலத்தில் வந்து அந்த ட்ரெயின் ட்ராவல் தான் நல்லாயிருக்கும் அந்த ட்ரெயினில் போகும் போது அந்த காற்று அதெலாம் இல்லாமல் சூடாக ஏதாவுது வாங்கி சாப்பிடுறது அந்த மாதிரி இது வந்து செமை என்ஜாயாக இருக்கும் செமை ஜாலியாக இருக்கும் வெயில் சீசன் அப்போது ஊட்டி கொடைக்கானல் அந்த இதில் போவது எங்கேயாட்டும் அருவி அந்த மாதிரி இதில் போய் குளிக்கிறது அதெலாம் அணைக்கட்டுகள் அந்த மாதிரி இதில் போய் குளிக்கிறதெலாம் செமை சூப்பராக இருக்கும் அங்க வெயில் காலத்தில் வந்து சூடாக எதுவும் எந்த பொருளும் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட முடியாது இதே குளுர்காலத்தில் வந்து நம்ம குளிச்சுட்டு குற்றாலத்தில் குளிச்சுட்டு பொரிச்ச மீன் இறால்அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுறதுக்கு செமையாக இருக்கும் அதுக்கப்புறமா அங்கே கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி இடங்கள வந்து சுற்றி பார்க்க நல்லாயிருக்கும் எஸ்டேட்டு அந்த மாதிரி சுற்றிப் பார்க்க நல்லாயிருக்கும் அணைக்கட்டுகள் கல்லணைகளெலாம் அதுலெலாம் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் செமை என்ஜாய் எண்ணர்பெண்ட்டாயிருக்கும் ட்ரெயின் ட்ராவலில் வந்து அந்த வெயில் டைம் வந்து ஒரு மாதிரியாயிருக்கும் குளுர் டைம்னால் நம்மளுக்கு அந்த அது வழியாக வர்ற காற்றை சுவாசிக்கிறது அது ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த கிளைமேட்டு மாறும் போது செமை என்ஜாயாக சந்தோஷமா இருக்கும் வெயில் காலத்தில் வந்து ஒரு மாதிரி நசநசன்னுட்டு அந்த மாரி இருக்கும் மழை பெய்யாம வெயிலும் அடிக்காம ஒரு மாதிரி இருக்கா அந்த கிளைமேட்டும் அது செமையாக இருக்கும் இங்கே இப்போ நமக்கு கடல்லாம் குளித்தோன்னா அந்த மழை பெய்யாத மாதிரி இருக்கிற ஸ்டேஜுல் தான் கடலில் குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வெயில் காலத்தில் வந்து குற்றாலம் அந்த மாதிரி தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல தான் குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் குளிர்காலத்தில் வந்து குளிக்கிறதுக்கு நல்லா இருக்காது சும்மா ட்ராவெலிங்கு தான் நல்லா சூப்பராக இதாக இருக்கும் வந்து குளிர்காலத்தில் சூடான இதுலாம் வாங்கி சாப்பிடுறதுக்கு வைக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் நாங்கள் ஒரு வாட்டி இங்கே குற்றாலம் போகும்போது குற்றாலம் போகும்போது அங்கே வந்து ஒரு மழை பேஞ்சிச்சு அப்புறம் அப்போது தான் சூடான இறால் நண்டு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்து செமை இதாக இருந்துச்சு நண்டு இறாலெலாம் சூடாக அந்த இதில் குளுரில் குளிச்சுட்டு சாப்பிட்டோம் அது செமை சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் நாங்கள் வந்து கன்னியாகுமரி போனோம் அப்போ சரியான வெயில் வெயில் அடிக்கும் போது நன்னாரி ஜூஸு சர்பத்து அந்த மாதிரி கூலிங்காக குடிக்கிறது அதுவும் செம்மையாக இருந்துச்சு வெயில் காலத்தில் மழை காலத்தில் வந்து சூடான இதெலாம் பொரிச்சு வச்சதெலாம் சாப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சுருந்துச்சி முக்கியமாக ட்ராவெலிங் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சீசனில் குளிர் சீசனாக இருந்தாலும் வெயில் சீசனா இருந்தாலும் ட்ராவெலிங் வந்து செம்மையாக இருக்கும் வெயில் சீசன் அப்போது குளிக்கணும் குளிர் காலம் அப்போது நம்ம என்ஜாய் பண்ணணும் ட்ரெயின் ட்ராவலில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது பைக்கில் போகும்போதுலாம் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கணும் அங்கே வச்சுருக்க ஸ்னாக்ஸுலாம் சாப்பிடுறதுக்கு செம்மையாக இருக்கும் சுட சுட பஜ்ஜி அந்த மாதிரிலாம் சாப்பிட குளிர் காலத்தில் வந்து நல்லா இருக்கும் வெயில் காலத்தில் வந்து ஜூஸு அந்த மாதிரி இதெலாம் ரோஸ் மில்க்கு அந்த மாதிரிலாம் குடிக்கிறதுக்கு செமையாக இருக்கும் நாங்கள் ஒரு நாள் இங்கே போனோம் ஒவரி போனோம் அப்போ செமை வெயில் அப்போ நாங்கள் நுங்கு ஜூஸ் குடித்தோம் கன்னியாகுமரிக்கு ஒரு நாளைக்கு போக சொல்லியும் செமை இது பதனி நுங்குள்ள போட்டு குடித்தோம் அதுவும் நல்ல செமையாக இருந்துச்சு வெயில் சீசனில் அதுக்கப்புறம் நாங்கள் குளிர்ல வந்து எங்கே போனோம்னா மதுரைக்கு போனோம் ஒரு வாட்டி மதுரைக்கு போகும்போது அப்போ சரியான குளிரு நாங்கள் குளிருல அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கும் போது போய் செமை குளில் பனி அடிச்சுச்சி அங்கே நிறைய பொரிச்சு வச்சுருந்தாங்க இறாலு நண்டு அதுக்கப்புறம் வடை அந்த மாதிரிலாம் சுடசுட வச்சுருந்தாங்க அதை வாங்கி அந்த குளிருல சாப்பிட்டோம் அப்போ நல்ல செமையாக என்ஜாய்மெண்டாக இருந்துச்சு ஒரு நாள் இந்த இதுக்கு புளியம்பட்டிக்கி போனோம் அப்பவும் சரியான குளிரு நைட்டு பனியெலாம் விளுந்து மேலெல்லாம் தண்ணியாக இருந்துச்சு அந்த டைம் போய் சூடாக காஃபி வாங்கி குடித்தோம் செமை ஜாலியாக இருந்துச்சு அந்த டைமில் வந்து சூடாக காஃபி வெளில் போனோம் நைட்டு ரெண்டு மணிக்கு வெளில போய் சூடாக காஃபி வாங்கி குடித்தோம் அதை நல்ல செமையாக எங்களுக்கு வந்து அந்த குளிர் காலத்தில் டூரு போனது வந்து செமை ஒரு எண்டெர்டைன்மெண்டாக ஒரு என்ஜாயாக இருந்துச்சு எங்கே போனாலும் எந்த சீசனில் போனாலும் நம்மளுக்கு ஒரு ஜாலியும் ஒரு சந்தோஷமா இருக்கும் ஒரு வாட்டி நாங்கள் அப்படி மழை நல்லா பேஞ்சுட்டு இருக்கும் போது ஏரல் போனோம் ஏரல் போயிட்டு வரும் போது சரியான மழை எங்கே செமை மழைல ஆட்டோவெலாம் பொதஞ்சு அந்த மாதிரி செமையாக மழை அப்போது நாங்கள் சூடாக சாப்பிட்டோம் செமை என்ஜாய் மறக்க முடியாத நாள் அது சூடாக பஜ்ஜி மழியில அப்படியே நனைஞ்சி அதெலாம் சாப்பாடெலாம் நனையுது நனைஞ்சாலும் நாங்கள் உக்கார்ந்து அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அது நல்ல எண்டெர்டைமெண்டாக நல்ல ஜாலியாக இருந்துச்சு நல்ல சுட சுட உக்கார்ந்து அதை மழை ஃபுல்லாக மழை தண்ணியெலாம் அதில் விளுந்துச்சி அதை நாங்கள் சாப்பிட்டோம் அது ஒரு நல்ல ஒரு ஜாலியாக ஒரு என்டெர்டைமெண்டாக நல்ல சந்தோஷமா ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்துச்சு ஆட்டோவில் வந்துகிட்டுருந்தோம் மழை தண்ணியெலாம் ஆட்டோவில் விழுந்து ஆட்டோ வழியாக ஒழுகி எங்களோடய புது ட்ரெஸ் எல்லாம் நல்லா தண்ணியில் நனஞ்சு இருந்துச்சு அந்த இதிலையும் நாங்கள் உக்கார்ந்து சமோசாவை வடையை அதெலாம் சாப்பிட்டுட்டு வந்துகிட்டே இருந்தோம் ஆட்டோவில் அது ஃபுல்லாக தண்ணியில் ஊறி அப் அப்படியே இருந்துச்சு இருந்தாலும் நாங்கள் விடல அதை சாப்பிட்டுட்டு அப்டியே அந்த குளிர என்ஜாய் பண்ணிகிட்டு அந்த காற்றெல்லாம் நல்லா சுவாசிச்சுட்டு நல்ல ஜாலியாக நல்ல இதாக சந்தோஷமா வந்துகிட்டுருந்தோம்